உங்கள் மாநிலம் நாட்டிற்கு வெளியே பயணம் செய்திருக்கிறீர்களா அப்பட்னா கண்டிப்பாக நான் வந்து பயணம் செஞ்சிருக்கேன் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு நாங்கள் ஃபேமிலியோட எல்லாம் டூர் போனோம் எங்கே போனோம்னால் எல்லாம் ஜாலியாக இருந்துச்சு போகிறப்ப வந்து ட்ரெயின்ல தான் போனோம் பறவை விலங்கு நெறைய கோவில் ஏழுமலையான் கோவில் எட்டு மலையான் கோவில் தென் மலையான் கோவில் நிறைய கோவிலுக்கு நாங்கள் போயிருந்தோம் சூப்பராக இருந்துச்சு எல்லாமே ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சி அங்கே வந்து மலை எல்லாம் இருந்துச்சு மலையில் நிறையா அருவி சத்தம் நல்லா சூப்பராக இருந்துச்சு தண்ணி எல்லாம் கூலிங்காக இருந்துச்சு ஜில்லுனு இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ரொம்ப நல்லா இருந்துச்சு பறவைகள்னால் எப்பட்னா இப்போ வந்து ஒரு சின்ன சின்ன குஞ்சி பறவைனால் ஒரு ஏழு சின்ன பறவை நாலு பெரிய பறவை எல்லாம் வந்து ஒன்றாவே போணுச்சு ஒன்னாவே வ ஒன்றாவே வந்துச்சு ஒன்றாவே போணுச்சு எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அது வந்து பிடிச்சிருந்துச்சி பிடிச்சிருந்துச்சி நல்லா தான் இருந்துச்சு நிறைய நேரம் நாங்கள் டிராவல் பண்ணோம் நாங்கள் வந்து நாலு நாள் அஞ்சு நாள் டிராவல் பண்ணி போனோம் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த பறவை விலங்குகள்லாம் முயல்லாம் இருந்துச்சு குரங்கு இருந்துச்சு குரங்குக்கு வாழைப்பழம் வாங்கி கொடுத்தோம் திராட்சை வாங்கி கொடுத்தோம் முயலுக்கு வந்து கேரட்டு முட்டக்கோஸ் இதெல்லாம் வாங்கி கொடுத்தோம் அந்த கம்பிக்குள்ளே கையை விட்டு முயலுக்கு ச்சி மானுக்கு வந்து கேரட்லாம் கொடுத்தோம் நல்லா சாப்ட்டுச்சி கேரட்டு சூப்பராக இருந்துச்சு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஆனால் நான் வந்து போனப்போ வந்து முயல் கொம்புலாம் கையில் வச்சு ஃபோட்டோலாம் எடுத்தோம் நிறைய ஃபோட்டோ எடுத்திருக்கோம் அந்த ஃபோட்டோவை பார்க்குறப்பலாம் இன்னைக்கி போகணும் அந்த மாதிரிலாம் தோணும் முயல் மேலே தடவி விட்டோம் வால் தடவி விட்டோம் கையை தடவி விட்டோம் காலை தடவி விட்டோம் மூஞ்சை தடவி விட்டோம் ரொம்ப சூப்பராருந்துச்சு ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சி அந்த முயலை பார்க்குறப்போ அங்கேயே இரு மலையிலே இருந்துடலாமா செம்ம வாட அடிச்சது வெறும் மூலிகையாக இருந்துச்சு